ஹலோ ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி ஆப்லிருந்து அன்னப்பூர்ணா ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணி இருந்தேன் அது அன்னபூர்ணா ஹோட்டலுங்களா ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு பத்து சப்பாத்தி அஞ்சு பரோட்டா மட்டன் கீமா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போது அந்த பத்து சப்பாத்திலிருந்து ஒரு அஞ்சு சப்பாத்திக் கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததுனால் ஒரு பத்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போது அவங்க போய்விட்டாங்க ஸோ எனக்கு வந்து நீங்கள் அஞ்சு சப்பாத்தியாக கொடுத்தீங்கனா கொஞ்சம் பெட்டர்ராக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க இப்போ எனக்கு சீக்கிரமாக ஆர்டர் வேண்டாம் இப்போது கரெக்டாக பார்த்தீங்கனா மருதூர் இருக்கில்லையா அங்கே காந்தி ஸ்கூல் பக்கத்தில் டேங்குக்கு பக்கத்தில்தான் வீடு இருக்குது ஸோ நீங்கள் சிங்டக்ஸ் டேங்கு ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுங்கள் நீங்கள் ஸ்லோவாக வந்தால் போதும் ஓகே தேங்க் யூ